ஹலோ ஹலோ யாரு ஆ ஆமாம் ப்ரோ சொல்லு ப்ரோ ஆ சரி ப்ரோ சரி சரி ப்ரோ ஆ பண்ணிக் கொடுத்துட்றேன் ப்ரோ வீடு எங்கே ப்ரோ இருக்குது சரி ப்ரோ சரி ப்ரோ

டிசைன்லாம் நிறைய டிசைன் இருக்குது ப்ரோ ஃபோட்டோ கா காட்டுறேன் ப்ரோ நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள் அது மாதிரி பண்ணிடலாம் ப்ரோ ஓகே ப்ரோ பட் பட்ஜெட்டு ஒரு மண்டவ் மண்டபம் வந்து ஒரு டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் இது மாதிரி வரும் ப்ரோ வீட் ஆ இருக்குது ப்ரோ இருக்குது ப்ரோ வீட்டுக்கு கம்மியாக தான் ப்ரோ வாங்குவோம் ஒரு நாலஞ்சு ருபாக்குள்ள தாங்க ப்ரோ வரும் சரி ப்ரோ என்ன ப்ரோ பூவெல்லாம் நானே இது மாதிரி வாங்கி தான் ப்ரோ விற்கிறேன் ஆ வாங்கிடுவோம் ப்ரோ வீட்டில் செடியெல்லாம் நிறையா செடில்லாம் நிறையா க வச்சுருக்கோம் காடு வச்சுருக்கோம் ஆ ஆமாம் ப்ரோ நாங்களே உற்பத்தி பண்ணுறோம் ப்ரோ ஆனால் எந்த ஒரு குறையும் இருக்காது ப்ரோ

என்றைக்கி ப்ரோ வரணும் இருபத்தி ஒன்றாம் தேதியாங்க ப்ரோ என்னங்க ப்ரோ ஆ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ப்ரோ ஆ ஓகே ப்ரோ கால் பண்ணுங்கள் ப்ரோ ஆ பை ப்ரோ தேங்க் யூ